ஆ மேம் காந்திமதிங்களா ஆ மேம் நான் பூஜா பேசுகிறேன் இந்து மேமோடய ஃப்ரெண்ட் மேம் ஆ மேம் இந்து மேம் தான் சொல்லிருந்தாங்க நீங்கள் கொஞ்சம் டெய்லரிங் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு மேம் நாங்கள் ஸ்கூல் ஸ்கூலுக்கு இப்போ ஒரு ஒன் டூ ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் யூனிஃபார்ம் ரெடி பண்ணி கொடுக்கலாம்னு இருக்கோம் அது வந்து டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் நியூவாக வேணும் எனக்கு அந்த மாதிரி எதாது ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா உங்களால் அப்படிங்களா ஆ ஓகே மேம் டிசைன்னா எப்படின்னா இப்போ பாய்ஸ்க்கு வந்து பாக்கெட் வந்து லெஃப்ட் சைடு கொஞ்சம் இருக்குற மாதிரி இருக்கணும் அந்த ஒரு பாக்கெட் மட்டும் போதும் அதே மாதிரி ஷர்ட்டுமே ஒரு ஹாஃப் ஹேண்டு மட்டும் இருந்தால் போதும் மேடம் அந்த மாதிரி வேணும்

அதான் மேடம் டிசைன் இப்போ உங்களோடய டிசைன் நீங்கள் கொஞ்சம் சொல்கிறிங்களா நான் எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்குறேன்

அதான் மேடம் இப்போ இந்த பூ போட்ட டிசைன் அந்தமாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்கனு சொன்னிங்கனா அந்த மாதிரி வேண்டாம் எனக்கு கொஞ்சம் நீட்டா ப்ராப்பராக வர மாதிரி இருக்கணும் ஒரு இப்போ பாய்ஸ்க்கு வந்து கொஞ்சம் செக்குடு போட்ட மாதிரி வேணும் கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கனா ப்ளெய்னாக இருந்தால் ஓகே அந்த மாதிரி வேணும் ம் ஓகே மேடம் கேர்ள்ஸ் வந்து ஒரு டூ ஃபிஃப்ட்டி ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கள் அப்புறோம் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கனா ஒரு ஒன் டுவென்ட்டி பாய்ஸ் இருப்பாங்கள் எனக்கு இப்போ மே மாதம் எல்லாம் லீவ் முடிந்து ஜூன்னில் வந்துருவாங்கள் மேம் ஒரு டுவென்ட்டி டூ டுவென்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே கொடுக்க முடியுமா இல்லை மேம் அதனால் தான் நானுமே சரி அவங்க சொன்னாங்கன்றதுனாலே உங்ககிட்ட கேட்டேன் கொஞ்சம் ஏனால் மீதி இடத்துலலாம் நான் கேட்டு பார்த்தேன் இவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியாதுனு தான் அவங்களுமே சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுப்பீங்கனு தான் நானுமே உங்ககிட்ட கேட்குறேன்

சரி ஓகே சரி ஓகே மேடம் டென் டேஸுன்றது கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முடித்து கொடுக்க பார்க்குறீங்களா ஓகே ஆ ஓகே மேடம் நீங்கள் உங்கள் அட்ரஸ் செண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு நாங்கள் சொல் ஆ ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் இது தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஆமாம் இதான் மேம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு இதுக்கே நீங்கள் செண்ட் பண்ணிடுங்கள் நான் ம் ஓகே மேம் ம் தேங்க் யூ